கும்பகோணத்தில் நெட்டி வேலை செஞ்சிகிட்ருந்தாங்க அந்த நெட்டி வேலை செய்கிறத போய் நேராக போய் பார்த்தேன் அவங்க எப்படி அதை செய்கிறாங்கன்னா தெர்மாக்கோல் தெர்மாக்கோல் மணின்னு ஒன்று இருக்குது அதை வந்து கலைநயமிக்க பொருளாக செய்கிறாங்க கோவில் செய்கிறாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் கும்பகோணம் மஹாமகம் போலீஸ் ஸ்டேஷன் பள்ளிக்கூடம் இந்தமாதிரில்லாம் செய்கிறத நேராக பார்த்தேன் அங்கே கற்றும் கொடுக்குறாங்க அதுக்கு க்ளாஸ்ஸு மாதிரி கற்று கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை அப்புறமா கற்று கொடுக்குறோன்னு ஏதேதோ சொன்னாங்க ஆனால் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு வயசாயிடிச்சு நானும் அதை கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு